ஹலோ யார் ம் ஆமாங்க சொல்லுங்கள்

ஓகேங்க

இப்போ நீங்கள் வந்து ஒர்க் போய்ட்டுருக்கீங்களா நீங்கள் ஒர்க் போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கள் அப்படிங்களா இப்போ வந்து ரெகுலராக வர பீப்பிள்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து செவன் டு நயன் பீஎம் தான் வந்துட்டு டான்ஸ் க்ளாஸ் போய்ட்டுருக்காங்க நீங்கள் நயன் ஓ க்ளாக் தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கள் அதனால் வந்துட்டு அதுக்கு கரெக்டாக நீங்கள் வரமுடியாது உங்களுக்கு வீக் டேஸ் அந்தமாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லைலேங்க ஓகேங்க அப்போ வீக் டேஸ்ல வந்துட்டு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வர்றமாதிரியிருந்தா உங்களுக்கு ஓகே தானே அந்தமாதிரி ஆ அப்போ வீக் டேஸ்ல வந்து நான் உங்களுக்கு நீங்கள் வர்றமாதிரி அரேஞ்ச் பண்ணித்தரேங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து செவன் டு ட்வெல் க்ளோ ட்வெல்லோ க்ளாக் வரைக்கும் இருக்கும் மூ ஆமாங்க ஆமாங்க ஈவினிங்கும் அதேமாதிரி செவன் டு நயன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்பிள்ஸ் மாதிரி எல்லோருமே இருப்பாங்கள் நீங்கள் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் எப்போ ஜாயின் பண்றமாதிரி ஐடியா ஓகேங்க ஓகேங்க ம் ம் இப்போ நார்மலாக வந்துட்டிருக்க பீப்பிள்ஸ்க்கெலாம் வந்துட்டு மந்த்லி வந்து ஃபை தௌசண்ட் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் வந்து வீக் டேஸ்ல தான் வர்றீங்க அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு ஃபீஸ் இருக்குதுங்க அதாவது இப்போ வந்து இங்கே எய்ட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அகாடமியில இருக்காங்க ஆ இதில் வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ அந்தமாதிரி நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒன்ல இருக்கறவங்க வந்து காலையில் அந்த செவன் டு ட்வெல் ஓ க்ளாக் அந்த இதில் வருவாங்கள் பேட்ச் டூவில் இருக்கறவங்க ஈவினிங் வந்து அந்த டைமிங்கில வந்துப்பாங்கள் உங்களுக்கு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் வந்து வீக் டேஸ்ல தானே வர்றீங்க அப்படிங்கறப்ப வந்து அந்தளவுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரெந்த் வந்து வரமாட்டாங்கள் இந்த வீக் டேஸ்ல நீங்கள் நீங்கள் வந்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகதான் இருக்கும் நீங்கள் வாங்க நம்ம நேர்ல ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக ஒரு கவர்மெண்ட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமியில இருக்கற ஸ்டூடெண்ட்க்கும் வந்து நாங்கள் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணவச்சிருக்கோம் இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோடய பர்ஃபாமன்ஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அவங்களை வந்துட்டு இந்தமாதிரி வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களை வந்து பர்ஃபாம் பண்ண விடுவோம் நீங்கள் வந்துட்டு ஒரு டென் டேஸ்லேயே வந்துட்டு உங்களோடய பர்ஃபாமன்ஸ் எப்படின்றது வந்து எங்களுக்கு நாங்கள் அதை வந்து தெரிஞ்சிப்போம் அது வச்சுதான் அப்புறம் உங்களை ஏதாவது இந்தமாதிரி வெளியே காம்படீஷன் எதுனா இருந்தாலோ வேறு ஏதா பர்ஃபாமன்ஸ் பண்றமாதிரியிருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை அலோ பண்ணுவோங்க ஆமாங்க ஓகேங்க ஓகேங்க ம் ஓகேங்க ஓகேங்க நீங்கள் நேர்ல வாங்க பேசிக்கலாம் ம் ஓகே ஓகேங்க தேங்க்யூங்க